உயிர்வாயு ஆலைகளின் முக்கியத்துவம்னா நிறைய இருக்கு மக்களுக்கு எப்படி உதவுதுனா அது வந்துட்டு ஒரு அவங்க வந்து மூச்சு விட விடமுடியாத நிலைமையில் இருக்கிறப்ப இந்த உயிர் வாயு ஆலைகள் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அங்கேதான் வந்து கேஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் மருத்துவமனைக்கும் கொண்டுட்டு போய் அதன் மூலியமாக வந்துட்டு மக்களுக்கு வந்து உதவி செய்யுறதான் அதோட நோக்கம் அப்புறம் வந்துட்டு உயிர் வாயு ஆலைகள் வந்துட்டு எங்க மோஸ்லி பார்க்கலாம்னா நம்ம மருத்துவமனை இருக்குல அதுக்கு பக்கத்தில் பார்க்கலாம் அங்கேலாம் வந்துட்டு இந்த ஆலைகள் நிறையா இருக்கும் இந்த ஆலைகள் மூலமாக வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு அதிகம் படுத்தி அதன் மூலமாக மக்கள் உயிர் போகிறத வந்து தடுக்கலாம் அப்பறம் மேற்கொண்டு நிறைய ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த உயிர் வாயு ஆலைகள் வந்துட்டு கிடைப்பதுனால நிறைய பயன் இருக்கு அப்புறம் மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு உதவிகளை வந்துட்டு இது வழங்குது எப்படின்னு சொல்ல போனாங்கன்னா ஒரு மருத்துவமனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாமல் எந்த இதுவுமே செயல்படாது ஏன்னா ஒரு அதாவது அவசர சிகிச்சையில் உள்ளவங்களுக்கு முக்கியமாக செயல்படுறதுனா இந்த உயிர் வாயு கேஸு தான் இது இதன் மூலம் தான் வந்துட்டு மக்களிடம் வந்துட்டு நம்மள கொண்டு போகிறதும் இல்லை அவங்கள்ட்ட வந்து நம்ம அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கும் முக்கியமாக வந்துட்டு உயிர் வாயு ஆலைகள் வந்துட்டு இருக்குது மக்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க எப்படின்னா உயிர் ஆக்சிஜன் இது வந்துட்டு அளவுக்கு அதிகமாக போகிறதும் இல்லை அளவோட பயன்படுத்திறதுனால மக்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லைனா அதுக்கு அதிகமாக போனுச்சினா மக்களுக்கு ஒரு தீமைகள் அதிகமாக இருக்கு இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன்ங்கிறப்ப ஆலைகள் வந்துட்டு நிறைய வந்துட்டிருக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு மெடிக்கல் உலகமாக போய்ட்டு இருக்கு எங்கே பார்த்தாலுமே எல்லோரும் நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்டிங்கிறப்ப அந்த நோயிலேருந்து விடுபடுகிறதோ இல்லை அந்த கொர்னா உதாரணத்துக்கு கொர்னா எடுத்துக்குலாம் கொர்னா வரப்போ எல்லோருக்குமே முக்கால்வாசி பேர் வந்துட்டு நாட்டிலயும் சரி இல்லை கண்ட்ரீஸ்லயும் சரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கொரோனால பாதிக்கப்பட்டாங்க ஆக்சிஜன் மூச்சு இல்லாமல் நிறைய பேரு அவதிப்பட்டாங்க அதுக்கு வந்துட்டு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இந்த உயிர் வாயு ஆலை உயிர் வாயு தான் இதனால் மக்கள் வந்துட்டு உயிர் பிழைச்சாங்கன்னே சொல்லலாம் இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி சார்ந்த இதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்றம் ஆக்சிஜன் வந்து பயன்படாது அப்படி இல்லை தன்னிடம் உள்ள ஆக்சிஜனுக்கு மேல் இல்லை இல்லாத பொழுது இந்த உயிர் வாயு கேஸ் வந்துட்டு நம்ம பயன்படுது அது மக்களுக்கு பயன்படுறப்ப மிகவும் ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கு அப்றம் மக்களிடம் வந்துட்டு இந்த உயிர் வாயு அலைகள் வந்துட்டு எங்கெங்கே இருக்கு என்றதை மொதலில் புரிஞ்சி வைச்சிப்பாங்க தெரியிறது மூலமாக நமக்கான ஆக்சிஜன் எங்கே வருது எப்படி வருதுங்கிறத அவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணிப்பாங்க